குழந்தைங்க ரொம்ப மண்ணில் விளையாண்டு சட்டை எல்லாத்தையும் அழுக்காக்கிட்டு வந்துடுங்க அதை துணி பவுடர் போட்டு அதில் ஊற வச்சு அதில் அழுக்கு போகலைன்னு எலும்பிச்சை பழத்தை தேய்ச்சி பிரஷ்ஷை போட்டு நல்லா ய் நல்லா கும்மி நல்லா தண்ணியில் அலசினா தான் பளிச்சின்னு இருக்கும் குழந்தைங்க ரொம்ப அடம் பண்றதினால சட்டையை துணியை ரொம்ப அழுக்காக்கிட்டு வந்துடுது ஸோ சட்டையை நல்லா தொவச்சு கிவச்சு நல்லா அலசி போட்டால் தான் நல்லா பளிச்சின்னு சுத்தமாக இருக்கும்